ரஜாயம் சுடுறது வந்து அரிசி மாவு

பாவு காய்ச்சி ஊற்றி கலந்து இன்னைக்கு ஊற வச்சிட்டு நாளைக்கு செஞ்சு சாப்புடணும் அது நல்லாருக்கும் உளுத்த வடை உளுந்தம் பருப்பு ஆட்டனும் வெங்காயம் எல்லாம் கா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அப்போவே சுடனும் இல்லைன்னா எண்ணெய் இழுத்துரும் வடை அதுவும் ஒன்று ரெண்டு ஆட்டி வெங்காயம் கருவேப்பிலை தழை பச்சை மிளகா எல்லாமே போட்டு செய்யணும் இஞ்சி முதற்கொண்டு பூண்டு முதற்கொண்டு அதுவும் அப்போவே சுட்டு சாப்பிட்டம்மா நல்லாருக்கும் போண்டா சுடலாம் போண்டா மாவுக்கு வந்து வ மைதா கல்ல மாவு அதுக்கும் வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு போண்டா சுடனும் அதுவும் நல்லா தான் இருக்கும் தித்திப்பு வடை சுடலாம் உளுந்த வட தித்திப்பு வடை சர்க்கரையை ஆட்டி சுடலாம் பாவுல நினச்சும் சுடலாம் உளுந்த வடை தித்திப்பு அதுவும் நல்லாருக்கும் லட்டு நல்லா இருக்குங்க அதுவும் மைதா மாவ் மா கோதும் மாவு இது கல்ல மாவுல தான் லட்டு சுடுவாங்க பூந்தி போட்டு எண்ணையில போட்டு எடுத்து திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு உருண்டை பிடுச்சி லட்டு சுடுவாங்க ஜிலேபியும் உளுந்தம் மாவுல தான் சுடுறாங்க அதுவும் நல்லா தான் இருக்குதுங்க